ஆ வணக்கங்க சொல்லுங்கள் வணக்கம் வணக்கங்க மேடம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் போன வாரம் கேட்ருந்தீங்கல்ல இங்க நம்ம சிட்டிக்குள்ள லேண்ட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு ரைட் ரைட் ரைட் திரும்பவும் ஒருதாட்டி கூப்பிட்ருந்தோங்க நீங்கள் ஃபோன் எதுவும் பாக்லயாட்ருக்குது நீங்கள் எப்போ வர்றீங்க மேடம் வர்றீங்க நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் இங்க ஒரு ரெண்டு மூணு இடம் இருக்குதுங்க எப்படியும் நம்ம நேர்ல நம்ம க்லாஸ் இருப்பாங்கள் அவங்களை விட்டு நாம வந்து உங்குளுக்கு காமிக்கச் சொல்கிறேன் மேடம் என்ன பட்ஜெட் மேடம் அன்றைக்கு ஏதோ சொன்னீங்கல்ல பட்ஜெட் நீங்கள் மெயினில் தான் மேடம் எல்லாம் மெயினில் தான் மெயின் தாங்க மூணு இடம் இருக்குதுங்க நம்ம இந்த சிட்டியில் ஏற்காடு போகிற வழி கோலிமேட்டில் ஒன்றுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் குகை பக்கத்தில் ஒன்று அதுக்கப்புறம் வந்து நம்ம பஸ் ஸ்டேண்ட் பக்கத்தில் ஒன்று இருக்குதுங்க பஸ்ஸ்டேண்ட் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகங்க இப்போ எட்டாயர்ருவா வருதுங்க ஸ்கொயர் ஃபீட்டு ஆமாங்க மீதி நம்ம இங்கே கோலிமேடு வந்து ஆறாயர்ருபா வருதுங்க நீங்கள் இங்கே என்ன இதில் பார்க்றேன்னு சொன்னீங்கன்னால் அதுக்குத் தகுந்த என்னங்க இல்லை மேடம் ச நம்ம பார்க்கலாம் மேடம் அவங்க எத்தனை நம்ம நீங்கள் ப்ளாட் எத்தனை ப்ளாட் எடுக்கறீங்க நீங்கள் ரெண்டு ப்ளாட்னா எதாவது நம்ம பேசி இது கம்மி பண்ணலாம் மேடம் நம்ம ஆ எதாவது ஒரு நூறுருபா நூறு நூத்தம்பதுருபா மாதிரி எதாவது நாம பேசி கம்மி பண்ணலாம் நம்ம சரிங்களா ம் நீங்கள் வரும் போது சொல்லுங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடியே சொல்லுங்கள் நம்ம நான் உங்களுக்கு என்ன ஏற்பாடுங்கிறது இங்கே பண்ணிட்டு நான் உங்களுக்கு நான் கார் வசதி கூட பண்ணுறோமே நீங்கள் இங்கே சேலம் பஸ்ஸ்டேண்ட் வந்துடிங்கன்னா அங்கே இருந்து கார் வசதி பண்ணுறோம் நீங்கள் காரில் வந்து அது ஒன்னும் பிரச்சின இல்லைங்க எல்லா சிட்டி தானுங்க இது ம் சிட்டினால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சின இல்லை அதனால் எல்லாமே கரெக்டா இருக்குதுங்க நீங்கள் இப்போ இருக்கிறது வாலப்பாடிங்களா அங்கே ஏதாவது பார்க்கறீங்களா அங்கேயும் இருக்குதுங்க ஆமாம் ஆமாம் ஹைவேஸில் தான் இருக்கு இப்போ ஒரு அங்கே ஒரு ப்ளாட்டு போட்டுருக்கோங்க அதில் ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மி தான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்நூறில் இருந்து முந்நூறுருபாக்குள்ளயே வாங்கிரலாங்க அது அங்கே செட் ஆகாதுங்களா உங்களுக்கு ம் அதுவும் வேணா பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஏதாவது கரெக்டா இருக்குமான்னு பாருங்கள் போக்குவரத்து மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்குதுங்க நீங்கள் வீட்டில் வண்டி வெச்சுருக்கீங்களா அப்போன்னா உங்களுக்கு பஸ்ஸ்டேண்டு அந்த மாதிரி இடம் தான் கொஞ்சம் இதாக தான் இருக்குதுங்க பக்கமாக தான் இருக்கும் பாருங்கள் ஏன்னால் நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் உங்களுக்கு கிடச்சுதுன்னா இதாக இருக்கும் ஏன்னால் உங்களுக்கு பட்ஜெட்டும் கம்மியா வேணும்னு கேட்கறீங்க அது எப்படின்னு பாருங்கள் இதையும் பாருங்கள் எது உங்களுக்கு விருப்பமா இருக்கோ அதுக்குத் தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்த மாசம் பண்ணிணோம்னா நம்ம கொஞ்சம் ரேட் கொஞ்சம் என்னாங்கிறது கம்மி பண்ணி பண்ணுறோங்க ம் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் ஓகேங்க நன்றி நன்றிங்க